ஃப்ரீ டைம்னால் எனக்கு சண்டே மட்டும்தான் ஃப்ரீ டைம் பானங்கள் அப்படின்னா ரோஸ் மில்க் இருக்குது பாதம் இருக்குது ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது இதெல்லாம் கடையில் அந்த பவுடர்ஸை மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் தண்ணீர் வெச்சு மிக்ஸ் பண்ணி குடிப்போம் அப்புறோம் எப்பையாது ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் தேங்காய்பால் ரொம்ப பிடிக்கும் சேமியா மாதிரியே கொஞ்சம் இனிப்பு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காப்பாலை மட்டுமே யூஸ் பண்ணி ஏலக்காய் போட்டு வெச்சோம்னால் அது ஒரு மாதிரி சூடாக நல்லாயிருக்கும் கூட அப்படியே வடையும் பஜ்ஜியும் சேர்ந்து சாப்பிடும்போது தேங்காய் பால் இன்னும் நல்லாயிருக்கும் வேறு பானங்கள் இல்லைன்னா கடையில் பழத்தை மட்டும் வாங்கி வீட்டிலியே ஜூஸ் போட்டு குடிப்போம் ஃப்ரீ டைம்மாக இருக்கும்மோது